தமிழ்நாட்டின் பாரம்பரிய உடைகள் அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாட்டோட பாரம்பரியம்னா எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான் வேஷ்டி ஸாரீ தான் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வேஷ்டி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஸாரீ தாவணி தாவணி பாவாடை இதலாந்தான் வந்துட்டு பாரம்பரிய உடைகளாக சொல்லிட்டுருக்காங்க அது வந்துட்டு ரொம்ப வேஷ்டி வேஷ்டி சட்டை புடவை ஸாரீ அப்படின்ற அப்பயே அது ஒரு தனி ஒரு அழகான ஒன்று நீங்கள் மற்ற நாட்களில் சட்டை பேண்ட்டு போடுறதுக்கும் சுடிதார் அதெல்லாம் போடுறதுக்கும் அதுவும் அது போடுறதுக்கும் இதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது நீங்கள் அந்த ஸாரீ வேஷ்டி சர்ட்டு அப்படின்னு அது போடுற போடுற போட்டுருந்தாலே அது ஒரு தனி ஒரு அழகானதாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அழகான ஒரு ஆடை அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு உடை அப்படின்னாலும் வேஷ்டி சர்ட்டு ஸாரீயை தான் எல்லோருமே சொல்வாங்க ஏன்னா திருமணம் அதிகப்படியாக ஸாரீ வந்து யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா திருமணம் ஆன ஆன பெண்கள்தான் அதுவும் இப்போ இந்த காலகட்டத்தில் யாரும் அதிகமாக புடவையை யூஸ் பண்ணுறது இல்லை கிராமத்து சைடு இருக்கறவங்கந்தான் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறவுங்க டெயிலியும் வேலைக்கு போறவங்க ஆஃபிஸ் போறவங்கள்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு யாரும் இப்போ வந்து புடவையை வந்து பயன்படுத்துகிறது இல்லை எல்லாம் வந்துட்டு ஈஸியாக இருக்குது டிரெஸ்ஸு போட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோருமே வந்துட்டு இப்போ சுடிதார் சுடிதார் எல்லாம் அதெல்லாந்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பாரம்பரிய உடை அப்படி பாரம்பரிய உடைனாலே அது புடவை தான் புடவைன்னாவே அது அது ஒரு தனி அழகு வேஷ்டி சட்டைன்னாவே ஒரு தனி அழகு இது எல்லாத்துக்கும் ஒரு தனி அழகான ஒரு விஷயமாக இருக்குது நம்மளோட பாரம்பரிய உடை பெண்கள் புடவை அணிஞ்சால் தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க புடவை புடவை கட்டி வந்தாலே அவங்க அவ்வளோ பார்க்க அவ்வளோ லக்ஷணமாக இருப்பாங்க இதே மாரி ஆண்கள் பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை அவுங்களும் வேஷ்டி சட்டயும் அவ்வளவு அழகாக இருக்கும் நம்ம பாரம்பரிய உடை வந்து என்னைக்குமே எந்த ஒரு கல்ச்சர் எந்த ஒரு கல்ச்சர் டிரெஸ்ஸாலேயுமே அடித்துக்கவே முடியாது ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் உடைகள் இல்லையா அதனால யாராலேயுமே எப்பயுமே அடித்துக்க முடியாது சேரீஸ் சேரீ மட்டும் இல்லை நம்மளோட பாரம்பரிய உடை சுடிதாரும் தான் அதுவும் பெண்கள் வந்துட்டு பெண்கள் சுடிதார் அனார்கலி சூட்டு அப்புறம் துப்பட்டா இதெல்லாம் ஒரு தனி அழகாக தான் இருக்குது பெண்களுக்கு பாரம்பரிய உடை இதுதான் தமிழ்நாட்டோட பாரம்பரிய உடைங்கிறப்போ வேஷ்டி சட்டை புடவை தான்